உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னால் அதிகமாக வந்து தண்ணி குடிக்கணும் ஏன்னால் தண்ணி வந்து தண்ணியை குடிக்கிறதனால்தான் வந்து உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கறதுனால வந்து அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மூணு வேளைக்கு நாலு வேளையும் சாப்புடணும் காலையில் மதியம் சாயந்திரம் அப்படின்னு நேரத்தை வந்து நேரம் வச்சு ஒதுக்காமல் நம்ம வந்து எப்போலாம் பசிக்கிதோ அப்போலாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் நிறையா சாப்பிட்ல அப்படின்னாலும் கொஞ்ச கொஞ்சமாவாச்சும் நம்ம வயிறு வந்து கொஞ்சம் கூட கேப் விடாமல் பசி எடுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து உடல் எடை அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் காலையில் எழுந்திருச்ச உடனேயே வந்து நாட்டு கோழி இருக்குது இல்லையா அந்த முட்டை அந்த முட்டையை காலையில் பச்சை முட்டையை எடுத்து காலையில் ப்ரெஷ் பண்ணிட்டு முட்டையை வந்து உடச்சி குடித்தோம் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு குடித்தா உடம்பு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதிகமாக வந்து அந்த காலத்துலலாம் வந்து இப்போ இப்போ சாப்பிடுறா மாதிரி மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாம பாட்டிங்கலாம் என்ன பண்ணுவாங்க கேழ்வரகு கஞ்சி கம்பங்கூழு அப்புறம் வந்து பாசி பருப்பு கஞ்சி இந்தமாதிரிலாம் நிறையா வைப்பாங்க அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா அதல்லாம் வந்து ரொம்பவும் சத்தானதாகவும் இருக்கும் இப்போது இருக்கிற பாட்டிங்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது என்னன்னு கேட்டால் அறுபது வயது எழுபது வயது நூறு வயது வரைக்குமே கூட இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அவங்கள்லாம் வந்து இந்தமாதிரி நம்மளமாதிரி கடையில் வாங்கற அரிசிலாம் சாப்பிடாம வீட்டில் இருக்கிற அந்த குத்தி நெல் காய வச்சு அங்காடி அரிசி இந்தமாதிரியான அரிசியலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுதான் அவங்க வந்து ரொம்ப சத்தாக இருக்கிறாங்க வழக்கமாக எப்பொழுதுமே காலையில் எழுந்துச்சோடனயே பல்லை விளக்கி உட்டு ஒரு டம்ளர் நம்ம வந்து பச்சை தண்ணியை வந்து காலையிலேயே குடிக்கணும் அப்படி குடித்தோம்னா வயிறு வந்து வயிற்றுல இருக்கிற குடல் வந்து பெருகும்னு சொல்லுவாங்க அப்படி பெருகதான் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பாடு வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதிகமாக வந்து ஆம்லெட்டு பொரித்த முட்டை அந்தமாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அவிச்ச முட்டையை மட்டுந்தான் வந்து சாப்புடணும் அந்தமாதிரி அதிகமாக ஆயில் கலந்த எண்ணெயெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது இவ்வளவும் சொல்ல போனால் எண்ணெய் இல்லாமல் கூட நம்ம வந்து சமைச்சி சாப்புட்லாம் அந்த காலத்துலலாம் இந்த எண்ணெயை வச்சுலாம் சாப்பிட்டதே கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாகதான் சாப்பிடுவாங்க ரொம்ப வேக வச்ச காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டாங்க பச்சையான காய்கறிகளை தான் சாப்பிடுவாங்க அந்தமாதிரி சாப்பிட்டாலும் வந்து உடம்புக்கு வந்து எதாவது பலத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பழங்கள் தான் பழங்களில் வந்து திராட்சை உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க நம்ம திராட்சையை வந்து கடையில் வாங்கி பழங்களை வாங்கி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பானையில் வந்து வேக வச்சிடணும் வேக வச்சு அதை மாடியில் எடுத்துட்டு போயிட்டு காய வைக்கணும் வெயில் வர இடத்துல ஒரு நியூஸ் பேப்பரோ எதோ ஒன்று போட்டு அது மேல் இந்த திராட்சையை காய வச்சு அது எப்படியும் ஒரு மூணு மணிநேரம் நல்ல வெயிலில் காஞ்சிதுன்னா சுருண்டு வந்துடும் அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு காலையிலேயோ சாயந்தரம் அப்படின்னு நம்ம நினச்ச நேரத்துக்கு நிறையா சாப்புடலாம் ஆனாலும் ஒன்று ரெண்டாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை வந்து நம்ம அரைச்சி ஜுஸ் மாதிரி போட்டு குடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் பால் கலந்து ஜுஸ் மாதிரி போட்டு குடித்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ரத்தமும் வந்து அதிகமாகும் அப்படிங்கறதுக்காகவும் வந்து ஜூஸ் அதிகமாக ஜூஸ் அதிகமாக வந்து குடிப்பாங்க அப்புறம் வந்து பால் பால் வந்து சீனி போடாமல் காய்ச்சின பால் இல்லை வெண்ணெய் அந்தமாதிரிலாம் எடுத்து இருந்தோம்னால் உடம்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி வைத்தியத்தில் சொல்லுவாங்க